ஹலோ நண்பா நான் திருச்செந்தூர் போகலான்னு ஒரு முயற்சி செஞ்சி திருச்செந்தூர் போகலான்ட்ருந்தோம் அதுக்குள்ளி என் ஃப்ரெண்டு கொண்டு வர வண்டி வரல நீ எனக்கு உனக்கு எதாவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட் உனக்கு தெரிஞ்ச நண்பர்களோடய வண்டி எதாவது இருந்தால எங்களுக்கு கொஞ்சம் வாடகைக்கு கிடைக்குமான்னு கேளுங்க திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு வரணும் நாலு பேர் என் குடும்பத்தில் இருக்கிற நாலு பேர் போக போகிறோம் ஆமாங்க வீட்லேந்து அம்மாபாளையத்துலேருந்து திருச்செந்தூர் போகிறக்கு என்ன எவ்வளவு ரேட்டு என்ன எப்படின்னு கேட்டு எனக்கு சொல்லு நண்பா அம்மாபாளையம் வள்ளலார் நகருக்கு வர சொல்லி அங்கேருந்து திருச்செந்தூருக்கு எவ்வளோ தூரம்ன்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் வாடகையை குறச்சி எங்களுக்கு பேசு உனக்கு தெரிஞ்ச நண்பன் கிட்ட சொல்லி பேசு சரியா கேட்டு எனக்கு உடனே சொல்லுப்பா நாங்கள் இல்லாட்டி இன்னோரு நண்பரை புடித்து வேறே வண்டியை நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா டைம் இல்லை எங்களுக்கு நீதான் கொஞ்சம் சீக்கிரமாக உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்ககிட்ட கேட்டு அவங்ககிட்ட எதாவது ஒரு கார் இல்லாட்டி ஆமுனி எதோ ஒன்று இருந்துதுன்னா எங்களுக்கு இந்த ஏற்பாடு பண்ணி தர முடியுமா சீக்கிரமாக முயற்சி செய்யணும் ஏன்னா நாங்கள் வேறே ஒருத்தரு நண்பரோடய காருக்காக வெயிட் பண்ணி டைம் அப்போதுலேயே வேஸ்ட்டாயிருச்சி நீ மறுபடியும் வேஸ்ட்டாக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்ன்னா கொஞ்சம் வாடகை குறச்சி ஆ சீக்கிரமாக அனுப்ப சொல்லுங்க ஆ சரி அப்புறம் ஆ நாலு பேர்தான் நாலு பேர்தான் அம்மாபாளையத்துலேந்து அம்மாபாளையம் வள்ளலார் நகர்லேந்து திருச்செந்தூருக்கு என்ன ரேட்டு அவ்வளோதா அதிலேந்து கொஞ்சம் குறச்சி இன்னும் கொஞ்சம் குறச்சி எதாவது கேட்க முடியுமான்னு கேளுப்பா ஆமா ஏன்னா அவ்வளோ வாடகை கொஞ்சம் நீதான் கொஞ்சம் அனுசரித்து அனுசரிச்சி கேட்க சொல்லு நாங்கள் கொடுத்துட்றோம் சரியா ஓகேவா ம்